கடந்த சில வருடங்களாகவே இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து இன்டர்நெட் பேங்கிங்க்கும் டிஜிட்டல் பேமெண்ட்டுமே ரொம்ப முக்கிய பங்காற்றிகிட்டு வருது ஏன் அப்படி சொல்கிறோன்னா இந்த டிஜிட்டல் பேங்கு இந்த நெட் பேங்கிங்கு இந்த டிஜிட்டல் பேமெண்டு இன்டர்நெட் பேங்கிங்கு இந்த சிஸ்டம்லாம் வந்ததுக்கப்புறம்தான் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம டிரான்ஸாக்ஷன் ஈஸியாக பண்ண முடியுது கேஷ்லெஸ் டிரான்ஸாக்ஷன் பண்ண முடியுது அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் மானிட்டரைஸ் பண்ண முடியுது ஸோ இது எல்லாம் இந்த டிஜிட்டல் இந்திய பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய வளர்ச்சி வீதமா இருக்கிறது வந்து இந்த டிஜிட்டல் பேமெண்ட்டும் இன்டர்நெட் பேங்கிங்கும் ஸோ இது பெரிய மிகப்பெரிய கிஃப்ட்டான விஷயந்தான்